தமிழ்நாட்டில் மொத்தம் நிறைய கோயில்கள் ஃபேமஸாக இருக்குது அதில் மதுரையில் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் திருச்சி ஸ்ரீரங்கம் கோயில் அப்புறம் நாமக்கல் ஆஞ்சநேயர் கோயில் நாமக்கல் ஆஞ்சநேயர் கோயில் எடுத்துக்கிட்டால் இந்த மலைக்கோட்டை வந்து ஆஞ்சநேயர் தான் ஆஞ்சநேயர் இங்கே இந்த குளத்துல தண்ணி குடிக்க வரப்ப தான் அந்த சின்ன பாறை அதில் இருந்து விழுந்ததுதான் இந்த மலைக்கோட்டன்னு சொல்லுறாங்க ராமன் சீதைக்கு மருந்து எடுத்துகிட்டு போறப்போ கொல்லிமலையிலிருந்து ஒரு மலையை தூக்கிகிட்டு போறப்போ இந்த நாமக்கல் மலைக்கோட்ட பக்கத்தில் இருக்க குளத்துல தண்ணி குடிக்கிறதுக்கு வந்து அந்த மலையை இறக்கி வச்சிவிட்டு தண்ணி குடிச்சிவிட்டு போறப்போ அதில் இருந்து சின்ன கல் விழுந்தது தான் அந்த நாமக்கல் மலைக்கோட்ட அவருக்காக தான் இந்த கோயிலில் ஆஞ்சநேயர் இங்கே மலைக்கோட்ட பின்னாடி இங்கே இருக்குறார் அவர் அந்த சாமி ஃபர்ஸ்ட்டு ஆஞ்சநேயர் இங்கே வந்தப்போ ஒரு அஞ்சடி ஆறடி இருந்தது இப்போ அது காலப்போக்கில் கிட்டத்தட்ட ஒரு இருபது அடி முப்பது அடி வளர்ந்துருக்குது இது இது வரையும் அதை பற்றி யார் எதுவும் சொல்லல சயின்ட்டிஃபிஸி சயின்ட்டிஃபிக்கலாகவும் யாரும் நிரூபிக்கல அதை